ஆமாம் என்ன வேணும் சொல்லுங்கள் ஓகே ஆ ஆமாம் ஆமாம் எத்தனை கிலோ வேணும் நூற்றம்பது கிலோவா சரி ஓகே ஓகே எதுக்காண்டி எதுவும் பிரியாணியா இல்லை சிக்கன் க்ரேவியா பொரிக்கிறதுக்கா பொர் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் பிரியாணி பண்ண எவ்வளோ வேணும்

பொரிக்கிறது போன்லெஸ்ஸா போன் இருக்க மாதிரியேவா ஏன்னா போன்லெஸ்ஸுனு போட்டிங்கன்னால் உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் ஆமாம் போன்லெஸ்ஸே போட்டுறவா ஓகே ஓகே எப்படி நீங்களே வந்து எடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் தான் வரணுமா ஆ ஆ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜிபே பண்ணுன்னால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ சரி சரி ஓகே ஆ தெரிஞ்ச இடம் தான் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆ ஆ சரி காலையிலேயே கொண்டு வரணுமா இல்லை நைட்டு எதுவும் மதியம் காலைல ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் கொண்டு வந்துடவா இல்லை மூணு மணிக்கே தேவைப்படுமா சரி சரி அண்ணா நீங்கள் தான் பார்க்கணும் நூற்றம்பது கிலோ கறிங்கிறப்போ நீங்கள் அது டைம் ஆகும் அதுதான் நீங்கள் கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட எதுவும் கேட்டு வேணா சொல்லிடுங்க ஆ ஓகே ஆ சரி சரி இது அட்வான்ஸ் எப்படி ஜிபே பண்ணுவீங்களா இல்லைனா கேஸ் கொடுக்குறீங்களா ஜி பேனால் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லைனா ஒரு டென் தௌசண்ட் போட்டுவிடுங்க மிச்சத்தை நம்ம அப்புறம் ப கணக்கு பார்த்துக்கலாம் எவ்வளோ குறைக்கணுமோ அதுக்கு ஏத்தாப்ல பார்த்து போட்டிருக்கோம் ஆ இதுதான் ஜிபே நம்பரு ஜிபே போடுறதா இருந்தால் இதிலயே போட்டிருங்க இல்லை அப்படினா நேர்ல வரிங்கனால் நம்ம கடை வந்து திருநெல்வேலி தான் நம்ம மெயின் ரோட்டில அப்படியே போயிட்ருக்கமுச்சிலே இருக்கும் அட்ரஸ் வேணா சொல்கிறேன் நீங்கள் பார்த்து வாங்க அட்ரஸ் அட்ரஸ் சொல்லவா திருநெல்வேலியில நம்ம வாஉசி க்ரௌண்ட் தெரியுமா ஆ அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஆ சரி தேங்க்ஸ் ஆ ஓகே